மொதல் நம்ம நீச்சல் தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் நம்ம கேட்கணும் எப்படியெப்டி நீச்சலடிக்கணும் எப்படியெப்டி காலை அசைக்கணும் இதெல்லாம் நம்ம போய் கேட்கணும் நீச்சல் தெரிஞ்சவங்ககிட்ட போய் தான் நம்ம ஆழமா இருக்கா என்ன ஏது எந்தெந்த இது போட் எந்த ட்ரெஸ்ஸு போட்டு நீச்சலடிக்கணும் எல்லாத்தையும் போய் நம்ம கேட்கணும் நீச்சல் தெரிஞ்சவங்கள் பக்கத்தில் இருந்தால்தான் நம்ம போய் தண்ணிக்குள்ளே இறங்கணும் தண்ணி வந்து ஆழமா இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு தான் இறங்கணும் நம்மளாக போய் இறங்குறோன்னு சொல்லி விழுதுறக்கூடாது அதுக்கப்புறம் ஓடுற தண்ணியில் வந்து நம்ம நீச்சல் அடிக்கவேக்கூடாது ஓடுற தண்ணியில் அடித்தா நம்ம அலையோடு அலையாக அ அடிச்சுட்டு போயிடும் கிடக்குற தண்ணியில் தான் நம்ம நீச்சல் அடிக்கணும் அப்புறம் உள்ளே இறங்கிட்டு ஆழமா இருக்கா இல்லை தண்ணி கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்புறம் இறங்குனனோன்னே எந்தெந்த இடத்துல வழுக்குது எங்கே குண்டும் குழியுமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்புறம் அப்புறம் இங்கே உள்ளே இறங்குனனோன்னே எந்த ட்ரெஸ் எந்த ட்ரெஸ்ஸு போடணும் எந்தெந்த கோ ரெயின் கோட் இதுக்குன்னு சொல்லி ஒரு கோட்டு வச்சுருப்பாங்க அந்த கோட்டு போடணும் இல்லைன்னால் ட்யூப்பு இருக்கும் அந்த ட்யூப்பு போட்டுவிட்டு தான் நம்ம உள்ளேயே இறங்கணும் நம்மளாக போய் இறங்குறோன்னு சொல்லி விழுந்துடக்கூடாது அப்புறம் தா அப்புறம் தண்ணிக்கு தண்ணி பயந்துப்போய் நம்ம இறங்கக்கூடாது நம்மளாக இது மெது மெதுவாக இறங்கிப் போய்தான் கொஞ்சம் நேரம் விளாண்டுகிட்டு அதுக்கப்புறம் போய் தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தான் நம்ம போய் ஒவ்வொரு கையும் காலையும் அசைச்சிப் பார்க்கணும் குளிக்கிறதுலே எப்படி நீச்சல் அடிக்கிறேன்னு சொல்லி அசைச்சி பார்க்கணும் வந்துச்சுன்னா நம்ம நீச்சல் அடிச்சிடலாம் நமக்கு வரலேன்னால் அவங்கள்ட்ட கேட்கணும் நீச்சல்காரவங்கக்கிட்டே கேட்கணும் எப்படி கால் அசைக்கணும் வைக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு நம்ம நீச்சல் கற்றுக்கிறலாம்